எங்கள் ஸ் வீட்டு தோட்டத்தில் வாழ மரமோ இல்லை ரோஸ் செடி தக்காளி செடி மிளகாய் செடி இந்தமாரி செடியெலாம் நடும்போது ஃபஸ்ட்டு மண்ணை ப குழி பறித்து அதிலே மாட்டு எரு கோ ஆட்டு எரு எல்லா எருவும் கலந்து போட்டு செடியை நட்டு செடி நட்ட பிறகு சுற்றிலும் முள் கருவேலம் முள்ளை வெட்டி வந்து சுற்றிலும் அடைப்போம் அடைச்சி அதை வந்து தண்ணி ஊத் செடி நட்டு க சுற்றிலும் அடைச்சி விட்டு தண்ணி ஊற்றி வளர்ப்போம் உரம் போடுவோம் உரம் போட்ட பிறகு செடியை இருக்க இருக்க பக்கத்தில் அப்படியே பெருகிய பெருக இது பண்ண பெருகி வர பெருக்கிறோம் செடி அதிகமாகும் வாழ மரம் கா வாழ மரமோ அல்லது ரோஸ் செடியோ இல்லை ஏதோ எந்த செடி வைக்கிறமோ அந்த செடி பெருகும்போது பக்கத்தில் அடுத்தது அப்படியே இது பண்ணி கோ வாழ மரமானால் குலை போடுறதுக்குள்ளே ஒரு குலைய குலை போடுறதுக்குள்ளே பக்கத்தில் அஞ்சு ஆறு கன்று வந்துடும் அஞ்சு ஆறு கன்று வரும்போது அந்த குலை போட்டொவுன்னே அந்த மரத்தை வெட்டிவிட்டு அடுத்த குலை இது பண்ணிவிட்டு அதுக்கு வேண்டிய இது பாரமரிப்போம்